சமூக ஊடகங்கள் அதில் வந்து நான் எந்த கண்டன்ட்டும் போடமாட்டேன் ஆனால் போட்ட கண்டன்ட்டை வந்து அது நல்லதாக இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் கெட்டதாக இருந்தால் அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவேன் அதில் போடுகிற கண்டன்ட்டு மற்றவங்க போடுவது வந்து எது வேணால் இருக்கலாம் அதை நம்ம எடுத்து யூஸ் பண்றதை பொறுத்து தான் இருக்குது அந்த கண்டன்ட் நல்லது நாம் நல்லதை மட்டும் நாம் எடுக்கிறோமா இல்லை கெட்டதை எடுக்கிறோமா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இருக்குது அப்புறம் வந்து தொடர்புகளை உருவாக்குதல் அதாவது நம்ம இப்போது இ சமூக ஊடகம் இருக்கிறனால நிறைய பேர்த்துக்கிட்ட காண்டெக்ட் வெச்சுக்க முடியுது ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமே எடுத்துக்கொங்களேன் இப்போ இன்ஸ்டாகிராமில் எத்தனை பேர் போடுறாங்க அவங்களோட கண்டன்ட் எல்லாம் போடுகிறாங்க இப்போது ஹார்ட் ஹார்ட்டு அவங்க வரையிறது இது பண்ணுறது பென்சில் டிராயிங் இப்போது இது அது என்ன சோலார் டிராயிங் எல்லாமே பண்ணுறாங்க அவங்க டிராயிங்கெல்லாம் வரையிரதை அவங்க போடுறாங்க அதை பார்த்து அவருக்கு அவங்களுக்கு கஷ்டமர்ஸ் வருவாங்க அதுங்க அவங்களுக்கு ஒரு சைட் பிஸ்னஸாட்டமே ஆகுது அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சமூக ஊடகங்களில் அந்த மாதிரி நிறைய கண் காண்டெக்ட்டையும் நம்ம யூஸ் இது பண்ணிக்கிலாம் நம்மளுக்கு ஏதேனும் ப்ளட் டொனேட் வேணும் அந்த மாரிங்போது நம்ம சமூக ஊடங்களில் போட்டால் அதை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆளுங்கள் வருவாங்க அது ஆனால் சமூக ஊடங்களில் பிரைவசிங்கிறது வந்து இருக்காது எப்படிருந்தாலும் நம்ம மொபைலில் வெச்சிருக்கற டேட்டாவை யாராவது ஒருத்தர் ஹேக் பண்ணி நம்ம வாச் பண்ணிட்டுதான் இருப்பாங்க அதனால சமூக ஊடகங்களில் பிரைவசிங்கிறது இருக்காதுன்னு நான் சொல்கிறேன்